ஐயா எங்கள் ஊரில் மலைகள் குன்றுகள் வயல்கள் இருக்கின்றன அதில் வந்து மலை ஓரத்தில் பார்த்திங்கன்னாக்கா மயில்கள் ஒரு பத்து மயிலோ பாஞ்சு மயிலோ வந்து ஒரு ஆடம்பரமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றன அவைகளை நாங்கள் வந்து போட்டோ எடுப்பதற்கு அமைதியாகவும் அது இருக்கும் ஏனால் அது பயமே கிடையாது அதுக்கு யார் போனாலும் அதிகமாக கெட்டியாக நிற்கும் அதிகமாக நாங்கள் அது மயில் தோகை விரிச்சு ஆடும்போது அழகா போட்டா எடுத்துக்குவோம் நாங்கள் போட்டோ எடுத்துக்குவோம் மற்றபடி ஒரு கொக்கு நாரை மலை வ பக்கத்தில் பக்கம் கீழே வந்து எல்லாம் நில புலமெல்லாம் இருக்குது நிலம் ஒரு நெல் நட ஒரு காராமணி வரைக்கும் அதெல்லாம் அது இருக்குது அங்கே வந்து போனீங்கனாக்கா இந்த நாரைகள் நாரைகள் வெள்ளைக்கொக்கு இதெல்லாம் வந்து நிறைய அங்கேயும் அவங்க இருப்பாங்க அவங்க வந்து வர்றாங்கனாக்கா ஒரு கேம்ப் அப்படியே வருவாங்க நூறு இரநூறு பேருன்னா வருவாங்க அவங்க வந்தாங்கனாக்கா அவங்களையும் அமைதியாக போட்டோ எடுத்து அதிகமாக நாங்கள் ஃபோட்டோவில் செல்லில் நாங்கள் பதிவு பண்ணி வைச்சிக்குவோம் வித்தியாசம் ஒன்றும் இதில் ஒன்றும் கிடையாது ஐயா ஏன்னால் ஒரு தேசியப் பறவை இது நாட்டுப் பறவை வரதுல ஏ அந்த எல்லாத்துக்கும் போட்டோ எடுப்பதுக்கு எனக்கு வித்தியாசமும் கிடையாது எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணி ஒரு அப்பப்போ ஒரு டைம் பாஸிங் பார்த்துக் கிடப்போம் நாங்கள் எல்லாப் பறவைகளும் அங்கே ஒ எங்கள் ஏரியாவில் நிறையா அதிகமாக இருக்குது ஐயா ஒன்றும் பிரச்சினை கிடையாது